ஹலோ ட்ரிபுள் எஸ் கால் டேக்ஸிங்களா நாங்கள் வந்து எஸ்பிபி காலனியிலருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து கோயம்பத்தூர் போகணும் ஆ நாங்கள் எத்தனைப்பேர் போகிறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு ஆறுப்பேர் போகணும் ஆ அட்ஜஸ் பண்ணிக்கூட உட்காந்துக்கலாம் ம் ஆமாங்க இன்றைக்கி காலையில் ஒரு பத்துமணிக்கு கிளம்பணும் போய்ட்டு நைட்டு பத்து மணிக்கு ரிட்டன் ஆயிடணுங்க ஆமாங்க ஆ ஆறுப்பேர் போகிற வண்டி எவ்வளோ நாலுப்பேர் போகிற வண்டி எவ்வளோ ஓ அப்படிங்களா ஓகேங்க ரேட் கம்மி பண்ண முடியுங்களா ஓகே

நாலுப்பேர் போகிற வண்டிக்கும் ஆறுப்பேர் போகிற வண்டிக்கும் என்ன வித்யாசம்ங்க ஓகேங்க அப்படிங்களா ஓகே ம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஏன்னா குழந்தையும் நாங்கள் கூட்டிட்டு வரோம் ஸோ எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்க ம் சரிங்க